பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு நாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சி எட்டு ஆயிரத் தொள்ளாயிரத்து அருபத்தி ஒன்று